நம்ம விவசாயம்ன்றது நம்ம நாட்டில் உள்ள முக்கியமான பல கலைகளுள் முக்கியமான ஒன்று விவசாயம் விவசாயம் நாட்டின் முதுகெலும்புன்னு கூட நம்ம நிறைய பேர் சொல்கிறோம் இப்போ நிறைய வந்து ஊர் வெளியூரைத் தேடி வேலைக்காக இருக்கட்டும் எதுக்காக இருக்கட்டும் இந்த வெளியூரைத் தேடி போகிறதால விவசாயம் பாதிக்கப்படுது இப்போ விவசாயம் பண்ணுறவங்களுக்கு சரியான மகசூல் கிடைத்தாலும் கூட விலை குறைதல் காரணமாக விற்பனை வந்து குறையுது விற்பனை வெலை குறைஞ்சிட்டுன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதில்லை பெரிய விவசாயிகள் பெரிய நிலம் வெச்சிருக்கிறவங்க பெரிய நில விவசாயிகள் குறுநிலம் சின்ன குளம் சின்னதான ஸ்பேஸ் வெச்சி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு குறுநில விவசாயிகள்னு பேர் பெரிய நில விவசாயிகள் வந்து தான் விலையை நிர்ணயிக்கிறாங்க ஓரளவுக்கு அவங்க விலையை கம்மி பண்ணும் போது சிறுநில விவசாயிகளுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது அவங்க போட்ட முதலுக்கு கூட லாபம் கிடைக்கிறது இல்லை முதலுக்கே மோசமாகப் போகுது அதனால் வந்து பெருநில விவசாயிகள் வந்து இருக்கிறதால சிறுநில விவசாயிகள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுது தான் இந்த டைம் கூட பஞ்சோடய விலை வந்து குறைந்தது காரணமாக வந்து நிறைய நிறைய பிளேஸில் வந்து பஞ்சு இந்த தாட்டி கொள்முதல் பண்ணலை பண்ணாங்க ஆனால் கம்மியான விலைக்கு பண்ணுறாங்க அதனால் போதிய வருமானம் கிடைக்காது அவங்களோட அடுத்தது அடுத்த விவசாயம் பண்ணுறதுக்கு கூட அவங்கள்ட்ட கையில் பணம் இல்லை அதுக்காக வாங்கின கடனே அடைக்க முடியாமல் பல பேர் வந்து தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க நம்ம எவ்வளோவோ ஸ்டோரீஸ் பார்த்துருப்போம் எவ்வளோவோ நேரில் நடந்த சம்பவங்கள் கூட பார்த்துருப்போம் நிறைய படத்தில் விவசாயிகள் வந்து மோஸ்ட்லி தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு போதிய வருமானம் வர்றது கிடையாது ஏன்னா நம்ம விவசாயி வெதைச்சி அதை உருவாக்குகிற அவங்களால விலை நிர்ணயம் செய்ய முடியுறது இல்லை அதனால் அவங்க பாதி பேரோடய போட்ட முதல் கூட கிடைக்கிறது இல்லை லாபம் கிடைக்கிறது இல்லை அதனால் வந்து அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க அந்தமாரி நடக்கக்கூடாதுன்னா விவசாயியே விலை நிர்ணயம் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் விவசாயிகள் வந்து ஓரளவுக்காவது லாபம் எடுக்க முடியும்